ரயில்வே துறை வந்து நம்ம நாட்டோடய முக்கியமான துறை நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறத்துக்கும் அது இல்லாமல் நம்ம ஒரு இடத்துல இருக்கற பொருட்களை இன்னொரு இடத்துக்கு பரிமாற்றம் செய்கிறத்துக்கும் ஒரு முக்கியமான பாலமாக இருக்குது ரயில்வே துறை அது வந்து நம்ம உரிய கரெக்டான டைமுக்கு விரைவாக நம்ம போகணும் நம்ம சில பொருட்களை அனுப்பணுன்னாலோ ரயில்வே துறை வந்து அதுக்கு ரொம்ப முக்கியம் அந்த ரயில்வே துறை வந்து அரசாக இருக்கிறது வந்து இப்போ வந்து ரொம்ப மக்களுக்கு வந்து உதவியாக இருக்குது ஏன்னால் அதில் வர கட்டணங்களும் சேவைகளும் கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் இருக்கனால் எல்லாேரும் யூஸ் பண்ணிக்க முடியுது அதுவே தனியார் துறைக்கு போனால் அதோடய குவாலிட்டி எல்லாம் கா இப்போ இருக்கிறத விட ஹையாகும் ஆனால் கொஞ்சம் ஏழையான மக்கள் பாமர மக்கள் அவங்க வந்து யூஸ் பண்ணுறது கஷ்டமாயிரும் ஏன்னால் அவங்க தனியார் துறைகிட்ட போகும் போது அவங்க கட்டணங்களை வந்து அதிகமாக்கிடுவாங்க அப்போ வந்து ஏழை எளிய மக்கள் வந்து அதை யூஸ் பண்ண முடியாது இதுதான் என்னோடய கருத்து அரசுத் துறையாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு